ஆ யார் சொல்லுங்கள் ஆமாம் நான் மேக்ஸ் டீச்சர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஆமாம் மேக்ஸ்சில் நிறையாவே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான் ஆனால் சயின்ஸ்சில் ஜஸ்ட்டு பாஸ் தான்ப்பா ஆகிருக்கான் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் அவனை

ஆ சொல்லுங்கள் இல்லை டூஷனெலாம் அனுப்பி நீங்கள் காசு வேஸ்ட்டு பண்ண வேணாம் நாங்கள் இங்கே ஸ்கூலிலே ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோம் நாங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறோம் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஆ சரி ம் ம் ஆ சரி நான் கொடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் சைன் பண்ணு அவங்க பாட்டியை சைன் பண்ணி கொடுத்து அனுப்புங்கள் சரி நீங்கள் டூஷனெலாம் அனுப்ப வேணாம் நீங்கள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நாங்கள் இங்கே ஸ்கூலில் நல்லாவே இது பண்ணுறோம் ஆ சரி ஓகே தேங்க் யூ ஆ சரி

ம் தேங்க் யூ